ஹலோ மேம் சொல்லுங்க மேம் மேம் இன்றைக்கு முடிஞ்சிருங்க மேம் ஆளுங்க வந்துக்கிட்ருக்காங்கங்க மேம் முடிச்சிருவோங்க மேம் ஆளுங்க வந்துட்டிருக்காங்க இல்லல்லை வந்துக்கிட்டிருக்காங்கங் மேம் வந்துடுவாங்க வந்ததும் இன்றைக்கு முடிச்சிருவோங்க மேம் வண்டியும் ஆளுங்களை இல்லை வண்டி ஏற்றியிட்டு வண்டியில் தாங்க மேம் ஆளுங்களை ஏற்றிட்டு வந்துட்டிருக்காங்க ஆ ஆமாங்க மேம் ஆ ஜேசி எல்லாமே இருக்குங்க மேம் வண்டி ரோலர் வண்டி வந்துக்கிட்டிருக்கு இன்றைக்கி போட்ருலாங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் போட்ருவோங்க மேம் இல்லைங்க மேம் இன்றைக்கு எல்லாம் போட்டுறலாம் இன்றைக்கு குடுத்துறோங்க மேம் இன்றைக்கு எல்லா ஒர்க்குமே முடித்து கொடுத்துறோங் மேம் ஓகேங்க மேம் ஆ நீட்டாக பண்ணிறேங்க மேம் ஆள் மட்டும் தாங்க மேம் கொஞ்சம் டிலே இருந்தாங்க இன்றைக்கு ஆளுங்க எல்லாமே சொல்லியிருக்கோம் இன்றைக்கு எல்லாம் வந்துடுவாங்க ஆளுங்க வந்ததுமே இன்றைக்கு ஆரமிச்சிடுவோங்க ஆ அதெல்லாமே இருக்குங்க மேம் தார் மட்டும் தாங்க மேம் ஒரு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு நீங்கள் அவங்கிட்ட பேசுனிங்கன்னால் தார் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் ஓகே ஓகேங்க ஓகேங் மேம் தார் வரதில் தா தார் வந்து கொஞ்சம் சரியாக காய்ச்சி தர மாட்டேங்கிறாங்க ஹீட் இல்லாது வருது இங்கே வந்து கட்டி ஆயிக்குதுங்க மேம் அதனால் அவங்க ஓனர்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் ஹீட் பண்ணி தர சொல்லுங்கள் ஓகேங்க மேம் இல்லைங்க மேம் கொறை சொல்லாத மாதிரி பண்ணிக் குடுத்துறேங்க மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம்